விழுப்புரம் மாவட்டத்தில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த மூணு மதத்தோடய மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அதனால் நாங்கள் அதிகமாக வந்து செலிப்ரேட் பண்னுறது இந்த மூணு மூணு மதத்தோடய ஃபங்க்ஷனோடய தான் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறோம் நாங்கள் கிறிஸ்டின்ஸ் மதத்தை பொறுத்த வரைக்கும் நியூயர்க்கு கிறிஸ்மஸ்க்கு ஈஸ்டர் இந்த மூணு ஃபன்க்ஷனுக்கும் அவங்க வீட்டில் ப்ரேயர் பண்ணிக்கிவாங்க சர்ச்சுக்கு போவோம் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கனா அவங்க கூட சர்ச்சுக்கு போவோம் அதேமாதிரி எங்கள் வீட்டில் பொங்கல் தீபாவளிக்கிலாம் விநாயகர் சதுர்த்திக்கெலாம் அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க நாங்களும் அவங்களுக்கு பலகாரம் கொடுப்போம் அதேமாதிரி ரம்ஜான் அன்றைக்கி நோம்பு கஞ்சி முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க கஞ்சி கொடுப்பாங்க ரம்ஜான் அன்றைக்கி பிரியாணி கொடுப்பாங்க இதெலாம் வந்து நாங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜ்ஜிக்கோ கொண்டு வந்து நாங்கள் வந்து பண்ணுவோம் நாங்கள் அதேமாதிரி பார்த்தீங்கனா கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கனா திருநங்கைகள் இந்தியாவில் இருக்கிற அனைத்து திருநங்கைகளும் மே மாசத்தில் சித்திரா பெளர்ணமி அன்றைக்கி விழுப்புரத்தில் தான் அவங்களுக்கு கோவில் இருக்குது அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அதே வந்து இதை வந்து மாநில அரசும் மாவட்ட நிர்வாகமும் இந்த விழாக்களை வந்து அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தருவாங்க அங்கே வந்து கூவாகம் திருநங்கைகளுக்கு வந்து உலக திரு திருநங்கைகள் அழகி போட்டிகள்லாம் நடத்துவாங்க அவங்களுக்கான ஃபங்க்ஷன்லாம் அங்கே அங்கே தான் நடைபெறும் அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பக்கத்தில் வந்து ஆரோவில் இப்போ இருக்குது அங்கே ஆரோவிலில் வந்து பார்த்தீங்கனா அங்கே வந்து அங்கேயும் கொஞ்சம் ஃபங்க்ஷன் நடக்கும் அதேமாதிரி ஜெய்ன் ஜெய்ன் சமுக மக்களெலாம் இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு அவங்க அவங்களுக்கு தனி கோவில் இருக்குது அதேமாதிரி அவங்களோடய உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்